ஹலோ உஷா நான் ஜெயந்தி பேசுறேன்டி ஹோட்டலில் போய் சாப்புடலான்ட்டுருக்குறேன் பவித்ரா ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் நீ எப்போயாவது சாப்பிட்ருக்கியா என்னன்ன நல்லாயிருக்கு டெலிவரி பண்ணால் எடுத்து வந்து வீட்டுக்கே தருவாங்களா அங்கே பிடிச்சது என்ன சாப்பிட்ருக்க என்ன நல்லாயிருக்கு நானும் சாப்பிட்லான்னு இருக்குறேன் வா போய் சாப்பிடலாமா சாப்பிட்டதுல நீ நிறைய சாப்பிட்டதுல என்னன்ன அங்கே நல்லாயிருந்துச்சி நம்ம வீட்டு சமையல் மாதிரி இருக்கா எப்படி இருக்குது எது சாப்பிட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் சாப்பிட்லான்னு இருக்கேன் டோர் டெலிவரிலாம் பண்ணுவாங்களா வீட்டுக்கே சாப்பாடு ஃபோனில் கேட்டால் வந்து வீட்டில் வந்து தருவாங்களா அதை மாதிரி இருந்தால் நான் சாப்பிட்லான்னு இருக்குறேன் அங்கே என்னன்ன விற்கிறாங்கன்ட்டு எனக்கு சொல்லமுடியுமா சரி சரி சரி போயிட்டு நானே போய் கடையில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு என்ன நல்லா இருந்ததுன்னு பிடிச்சது மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் உனக்கு சொல்கிறேன் சரியா